எங்கள் கலாச்சார அடையாளன்னால் பெண்கள் வந்து நெற்றியில குங்குமம் இட்டுகிறது அப்புறம் தலையில் பூ வெச்சுக்கிறது புடவை கட்டிகிறதெலாம் வந்து பாரம்பரியமாக அந்த காலத்தில் இருந்தே பண்ணிகிட்டு வராங்க ஒரு விஷயம் ஆண்கள் வந்து உடை அம் உடை அமைப்பு வந்து சட்டை வேஷ்ட்டி அது மாதிரி கட்டுவாங்க எங்கள் வரலாறை பற்றி சமூகத்தில் சொன்னால் அந்த காலத்தில் வீரமாக அரசர் மன்னக அரசர் ஆண்ட காலம் பயங்கரமாக வாள் வீசுவாங்க போர் புரியுவாங்ககிறதுலாம் வந்து புராணத்தில் நிறையா கேள்விப்பட்டிருக்கேன் கம்பராமாயணம் ராமாயணம் இந்த மாதிரி மன்னர் ஆண்ட காலத்தில் புராண கதைகளெல்லாம் கேட்கும் போது எங்கள் அப்பா படிச்சு சொல்லுவார் ஆண்கள் வந்து வீரமாகவும் பெண்கள் வந்து நல்ல ஒரு குடும்பத்தை பார்த்துட்ற மாதிரியாக அது மாதிரிலாம் நிறையா கருத்துக்கள் சொல்வார் அப்பா கேட்டிருக்கேன் நான் அப்புறமா இப்படி தான் உடல் உடை அமைப்பு இருக்கணும் பெண்கள் வந்து தலை குனிஞ்சவார் அச்சம் மடம் நாணத்தோடு இருக்கணும் அப்படின்ற மாதிரியெலாம் நிறையா இது கேள்விபட்டிருக்கேன்